விளையாட்டு என்பது வீரம் விளையாட்டை வந்துவிட்டு சொல்லப்போனால் பல வகையான கண்ட்ரியில் வந்துவிட்டு பல வகையான விளையாட்டுகள் இருக்கிறது அதில் வந்துவிட்டு சில சில கண்ட்ரிகள் வந்துவிட்டு அவங்களுக்குனு தனிப்பட்டதனமாக கண்டுபிடித்த சில நேஷ்னல் கேம்ஸ்னு சொல்லப்படுறது இருக்கு இப்போ அந்த நேஷ்னல் கேம்ஸில் சில பாப்புலரான கேம்ஸ் லைக் கிரிக்கெட் ஃபுட்பால் ஹாக்கி கபடி இந்தமாதிரி கேம்ஸ் எல்லாம் நேஷ்னல் லெவலில் உள்ளே இருக்கிற உள்நாடுகளும் பல வகையான நாடுகளும் சேர்ந்து விளாடுது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துவிட்டு இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் போன்ற கேம்ஸ் என்பது சில நாட்டில் பர்டிகுலராக கண்டுபிடிக்கப்பட்டு இருந்தாலும் ஃபார் எக்ஸ்சாம்புள் இப்போ கிரிக்கெட்டை வந்துவிட்டு இங்லாண்டு தான் கண்டுபிடிச்சிருந்தாலும் கிரிக்கெட்டுன்னு வர்ற கேமை வந்துவிட்டு பல கண்ட்ரிகள் விளாண்டுகிட்டு இருக்காங்க இது விளாண்டுகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பல கண்ட்ரிகளில் அந்த பிளேயர்ஸ் வந்துவிட்டு பல டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கிற பிளேயர்ஸை வந்துவிட்டு பார்த்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கிற மக்கள் மத்தியிலேயுமே அவங்க வந்துவிட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காமிச்சு ஒரு முயற்சியை காமிச்சு எல்லோர் கூடயுமே ஒத்துமையாக இருக்கிறாங்க இந்த கேம்ஸ் என்பது வந்துவிட்டு ஒரு போட்டி என்பது வந்துவிட்டு இந்த போட்டி இருக்கிறது தான் பல கண்ட்ரிகளோட டிஃப்ரெண்ட்ஸாக வந்துவிட்டு அவங்க இருக்கும் போது வந்துவிட்டு நல்ல ஒரு போட்டி இருக்குது அதை கேமில் வந்துவிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி கூட அவங்க போட்டி போடுகிறாங்க போட்டியில் ஜெயிப்பதற்காக எல்லோரும் முயற்சி செய்கிறாங்க ஆனால் அந்த முயற்சியிலேயே இது ஒரு ஒற்றுமையான இது வந்துவிட்டு ஒரு நன்று ஒரு நல்ல வகையான போட்டியாக தான் இருக்கிறதே தவிர ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் எப்பயும் இருக்காது எல்லா கண்ட்ரியில் இருக்கிற பிளேயர்ஸும் எல்லோரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ ஓவர் ஆலாக மொத்தத்தில் சொல்ல போனால் அதில் வந்துவிட்டு எல்லா கண்ட்ரி பிளேயர்ஸும் எல்லாரையும் சேர்ந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஓவர் ஆல் எல்லா கண்ட்ரிகளுக்குள்ளேயுமே நல்ல ஒற்றுமை இருந்து எல்லோருமே சேர்ந்து நன்றாக போராடுவார்கள் சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒற்றுமைய உருவாக்குகிறது